இப்போதாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய முடிவை நான் எடுத்தேன் அது என்னன்னா நான் வந்து என் கேரியரில் எப்படி போகலாம் அப்டின்றது தான் நான் இன்னும் ப்ளேஸ் ஆகல அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வெர்டிகலி நிறையா உள்ளார போயிட்டுருக்கு அது ஓகே நான் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் வந்துட்டு நான் ப்ளேஸ் ஆகாத காரணத்துனால் நான் வீட்டில் வந்து என் அப்பா கிட்ட கேட்டேன் ஏன் அப்பா வந்துட்டு நீ பேசாமல் கோர்ஸ் பண்ணு எதாச்சும் கோர்ஸ் பண்ணின்னா உனக்கு இன்னும் உனக்கு உன் தகுதிக்கான ஒரு வேலைவாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால நான் ஒரு கோர்ஸ் பண்ணுறதா நான் இப்பொழுதைக்கி என் லைஃபில் ஒரு மிக பெரிய டெசிஷன் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆமாம் நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் எனக்கு புடிச்ச வாழ்க்கைத்துணையை தேடுறதுதான் அந்த டெசிஷன் நான் அந்த டெசிஷன்லேயும் கரெக்டாக தான் இருந்தேன்றது நா என்னைக்கும் அதுக்காக ரிக்ரேட் பண்ணதில்லை இப்போ வரைக்கும் நான் அதுக்காக சந்தோஷமாக தான் இருக்கேன்